சார் நான் ஜல்தாராலேர்ந்து பேசுகிறேன் சார் ஜல்தாரா வாட்டர் சப்ளைலேர்ந்து கால் பண் எனக்கு கால் பண்ணிருந்தீங்க சொல்லுங்கள் சார்

ஆ சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சா சரிங்க சார் சார் சரிங்க சார் நான் இங்கே வந்துவிட்டு கடலூர் கடலூர் கேப்பனகாரர் வீதியில இருக்கு சார் அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் சார் எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இது செலவு இருக்கு ட்ரைவருக்கு கொடுக்கணும் சார் சார் லிட்ரு வந்து இப்போ அஞ்சுருவா கொடுத்துருக்கோம் சார் ஆமாம் சார் வந்தால் அரை லிட்ரு ஆ ஓகே சார் ஓகே சார் ஓக் சரிங்க சார் சரிங்க சார் நாங்கள் வேனில் தான் எடுத்துகிட்டு வரணும் சார் எங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்கு விருத்தாச்சலன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் சார் கடலூர்லர்ந்து

ஆ நீங்கள் கம்பெனி வந்து பாருங்கள் சார் எங்க கம்பெனி வந்து இந்த கடலூரில் இருக்கு சார் கடலூர் வண்டிப்பாளையம் ரோடு கேப்பனகாரர் வீதியில இருக்கு ஃபேக்ட்ரி நாங்கள் இருபது வருஷமாக வச்சிட்டுருக்கோம் நீங்கள் வேணா வந்து பாருங்கள் வீட்டுக்கு வேறு ஒரு ஆயிரம் லிட்ரு கேட்கறீங்க மண்டபத்துக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் என்றைக்கு சார் டேட் என்றைக்கு சார் ஆ நல்லாருக்கும் சார் வாட்ரு நல்லாருக்கும் சார் நான் வந்து போன போன மாதம் கூட வந்து விருதாச்சலம் ஜெயின் ஜுவல்லரிக்காரங்க வீட்டு மேரேஜ்க்கு நாங்கள் சப்ளே பண்ணோம் சார் அது வந்து அவங்க அஞ்சாறு லிட்ரு கேட்டாங்க அஞ்சாறு லிட்ரு சப்ளை பண்ணோம் சார் ஜெயின் ஜுவல்லரி கேட்டுக்கங்க அவங்க ஆ நான் வந்தது சொல்லுங்கள் சார் நான் வீட்டுக்கு வந்து மொத நாள் இறக்கிட்றேன் மண்டபத்துக்கு வந்து மூணாம்தேதி காலைல கூட இறக்குறேன் சார் நான் ரெண் ரெண்டு தடவை தான் வந்தாகணும் ஆ நீங்கள் வந்து பாருங்கள் என்ன ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் லிட்ருக்கு அஞ்சு அஞ்சுருவா சார் அஞ்சுருவா அதுக்கு மேலே எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது சார் லிட்ருக்கு அஞ்சுரூவா தான் சார்

ஆ நீங்கள் நீங்கள் காலைல அங்கே வந்து பத்து மணிலர்ந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஃபேக்ட்ரியில தான் சார் இருப்பேன் நான் நீங்கள் வந்து பாருங்கள் சார் வந்து பாருங்கள் இது ரெண்டாயிரம் லிட்ரு கன்ஃபார்ம் தானே சார் இது ரெண்டாயிரம் லிட்ரு கன்ஃபார்ம் தானே சார் சரிங்க சார் சரிங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க மீதி கேஷ் வந்து நாங்கள் தண்ணியை கொடுத்துட்டு கூட வாங்கிக்கிறோம் சார் தண்ணியை கொடுத்துட்டு சப்ளை பண்ணிவிட்டு கூட நான் மீதி கேஷை நான் வாங்கிக்குறேன் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்